நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் மல்லிகைப்பூ செடி வைச்சுருக்கோம் அதில் வர பூ வந்து நாங்கள் டெய்லி காலையில் சாயந்தரோம் வந்து க சாமிக்கு தான் வந்து போடுவோம் அதே மாதிரி பழம் வந்து என்னாங் சே என்ன செய்றிங்க கேட்டுருக்கிங்க நாங்கள் பழங்கள் வந்து நே ஏ எலுமிச்சப்பழம் வெச்சிருக்கோம் வாழைப்பலம் வைச்சுருக்கோம் அதுக்கப்பறோம் நெல்லிக்காய் வந்து வைச்சுருக்கோம் சப்போட்டா பழம் வைச்சுருக்கோம் அதை வந்து ஒவ்வொரு சீசன்க்கு தான் வரதினால மோஸ்ட்லி சுவா ஸ் ரிலேஷன்ஸுக்கு கொடுக்குறோம் அதுலாம்ம வீட்டான்ட யாராச்சு பசங்கள் வந்தாங்கனால் அவங்க வந்து எடுத்து சாப்பிர்றாங்க நெல்லிக்காயெல்லாம் அது இல்லாமல் மற்ற பழங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா பழமே வந்து நாங்கள் வீட்டாண்ட இருக்கிறவுங்களுக்கு கொடுத்து சாப்பிட வைச்சுப்போம்